ஆ வணக்கம் சொல்லுங்கள் ஆ ஆமாம் மேம் ஆ ஆமாம் மேம் ஆ ஓகே மேம் பண்ணி தந்துடலாம் எந்த டேட்டு டுவெல் தான ஓகே மேம் அப்போ ஃப்ரீ தான் மேம் ஆ இல்லை மேம் நீங்கள் சொன்னிங்கள் ஓக்கே மேம் எல்லாம் சிறப்பாக பண்ணி தந்துடலாம் லொகேஷனும் நான் நாங்கள் கூட்டிகிட்டு போய் பண்ணி தந்துடுவோம் மேம் ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங்கு ஆ ஓகே மேம் உங்களுக்கு எந்த மாதிரி ஆல்பம் தேவைப்படுது மேம் ஆர்டினரியா இருக்கட்டுமா இல்லை கரிஷ்மா கரிஷ்மாவே போட்டுடலாம்மா ஓகே மேம் உங்களுக்கு ஆல்பம் வரத்துக்கு எப்படியாருந்தாலும் ஒரு டென் டேஸ்க்குள்ள வந்துடும் மேம் ஆமாம் உங்களுக்கு கரிஷ்மாங்கிறப்போ ஒரு டூ தவுசன் எக்ஸ்ட்ரா நார்மல் இதை விட கரிஷ்மா வந்து கொஞ்சம் கூட வரும் மேம் ஒரு டூ தவுசன் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு சேர்த்து ஒரு பேக்கேஜாக வந்ததுனா உங்களுக்கு ஃபிஃப்டின் தவுசன்க்குள்ள முடிஞ்சிடும் மேம் ஆமாம் மேம் கம்மி பண்ணிணோம்னா பார்த்து பேசிக்கலாம் மேம் உங்களுக்கு ஃபோட்டோஸை பொறுத்து தான் இருக்குது எத்தனை எந்த அளவுக்கு ஃபோட்டோவை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இதுவும் குறையும் அமௌன்டும் குறையும் மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் நான் மறந்துடாம வந்துடுறேன் முன்னடியே வந்துடுறேன்